பூர்வீகம் பற்றி எனக்கு என்ன ஞாபகம் இருக்குனால் என்னோட ஊர் கிருஷ்ணகிரி நான் கிருஷ்ணகிரியில்தான் இருந்தேன் வளர்ந்தது எல்லாமே படித்தது எல்லாமே கிருஷ்ணகிரிதான் கிருஷ்ணகிரியில் நிறைய சிறப்புகளும் இருக்குது நான் சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் கிருஷ்ணகிரியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ஸு அப்புறம் நண்பர்கள் இந்த மாதிரி கிருஷ்ணகிரி சிறப்பை பற்றி சொன்னால் நிறையாவே இருக்குது அப்புறம் சின்ன வயசில் ஒரு டூருக்கு போனோம் என்னோட ஃபேமிலியோடு கிருஷ்ணகிரியில் கேஆர்பி அணைன்னு ஒரு அணை இருக்குது அங்கே போய் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்களெலாம் இருக்குது அதெலாம் மறக்க முடியாத நினைவுகள் எனக்கு அமைஞ்சது அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ம நிறைய மல மலைகள் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பார்க் இருக்குது போக வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குது கிருஷ்ணகிரியை பற்றி இன்னும் நிறைய விஷயம் பேசலாம் அதுக்கான முடி